ஆன்லைனில் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்ட்ரு பண்ணும்போது வந்ததே வந்து சரியா வரல நிறையா பேக்கிங்கெல்லாம் எல்லா கலைஞ்சிருந்துச்சி அப்புறம் பிரித்து பார்த்தா அதை டிச்சிங்கும் சரியில்ல ரிச்சிங்கும் நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அது டைமிங்குக்கு வரல அஞ்சு நாள் வர அஞ்சு நாள் கழிச்சி வரும்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா பத்து நாள் கழிச்சி வருது டைமி டைமிங்கும் சரியில்ல அதை பிடிக்கில